சேப்பியன் அப்படின்னு ஒரு புக்கு வந்து தமிழ் பதிப்பில் வந்துச்சு அந்த புக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மனுஷன் எப்படி உருவானால் எங்கேருந்து வந்தான் ஆஃப்ரிக்காலேருந்து எந்தெந்த கண்டங்களுக்குலாம் போனான் ஆஸ்ட்ரேலியாவுக்கு எப்படி போனான் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்தக்கூடிய விலங்குகள்லாம் இந்த காலத்தில் இல்லை நிறைய அழிஞ்சு போச்சு அதெலாம் எப்படி அழிஞ்சு போச்சு எப்டி அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தரவுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து விவசாயத்தை எப்படி கண்டுபிடிச்சான் நெருப்பை எப்படி கண்டுபிடிச்சான் எப்படி வந்து ஒரு ஊரை உருவாக்குனால் அரசன் எப்படி உருவானால் அப்புறம் வந்து இப்போ இருக்கக்கூடிய பணம் வந்து எப்படி உருவாச்சு இந்த மாதிரி நம்ம அன்றாடம் புழங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அந்த புக்கு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை பற்றிய தேவைகள் என்ன பணம் ஏன் தேவைப்படுது அரசன் ஏன் தேவைப்பட்றான் விவசாயம் ஏன் தேவைப்படுது விவசாயம் வந்ததனால நடந்த நன்மைகள் என்ன இந்த மாதிரி அரிசி எப்படி உருவாச்சு கோதுமை எப்படி உருவாச்சு இந்த மாதிரி நம்ம அன்றாடம் புழங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அந்த புத்தகத்தில் தெரிவிச்சிருப்பார் அது ரொம்ப உபயோகமாக இருந்தது நான் மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரும் அந்த புத்தகத்தை வந்து கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதேபோல் வந்து தமிழ்ல வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற புக்குன்னால் ஒரே ஒரு புக்கு தான் அது வந்து திருக்குறள் திருக்குறள் வந்து தமிழ்ல மட்டுமில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா லேங்குவேஜிலுமே வந்து மொழிபெயர்க்கப்பட்ருக்குது யார் வேணாம் படிக்கலாம் இங்கிலீஷ்ல இருக்குது ஜப்பான்ல இருக்குது அதுக்கப்புறம் வந்து சீனத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி எல்லா விதமான மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குது திருக்குறள் வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான மதக்கருத்துக்களோ அது வந்து ஒரு சார்ந்த கருத்துகளோ அல்லது வந்து பிறப்பினால் உயர்வு தாழ்வு இந்த மாதிரியான அபத்தமான கருத்துக்களோ எதுவுமே அதில் இருக்காது அதில் எல்லாமே வந்து மனுஷனோடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துகிறது அது எப்படி ஒரு மேம்பட்ட நிலையை அடைகிறது அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறது இந்த மாதிரியான ஒரு உயர்வான கருத்துக்கள் தான் அதில் இருக்கும் என்னென்னா ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா திருக்குறளை ஒன்று சொல்லுவேன்